கண்டிப்பாக ரகசிய பொருள் சேர்க்காமல் சாப்பாடு ருசியாக இருக்கணுன்னு நினைக்கிறவங்க கிட்ட ரகசிய பொருள் சேர்க்காமா சாப்பாடு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க தானே நான் இப்போ பிரியாணி செஞ்சேனா அதில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிவிட்டு நல்லா எங்கள் வீட்டுக்காருக்கோ இல்லை பசங்களுக்கோ காரம் அதிகமாக பிடிக்காது அதனால் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை கொஞ்சம் போட்டு காய்கறி வெஜ்ஜாக இருந்தால் காய்கறி இல்லை கறி பிரியாணியாருந்தால் கறி போட்டு நல்லா இது பண்ணி அதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமன் சாறு ஊற்றி புதினா தழ போட்டு லாஸ்ட்டில் இறங்குணும் அந்த லெமன் ஊற்றுனாலும் சரி தயிர் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ப செஞ்சுக்கலாம் லெமன் தயிர் இது ஊற்றுனா சாதம் ஒட்டாது அழகாக நல்லா சாப்பிட வந்து ருசியாக சுவையாக இருக்கும் அதுக்கூட கொஞ்சம் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்தா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாரி சிக்கன் இப்போ நம்ம செய்யறோன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் வறுவல் செஞ்சோன்னா நம்ப சிக்கன் எல்லா ப்ராஸஸும் முடிச்சிவிட்டு அதை இறக்கி வைக்கும் போது லைட்டாக நம்மளோட மிளகு ஜீரகம் லைட்டாக பொடி செஞ்சு அதில் லைட்டாக தூவிவிட்டு மல்லி தழை இறக்கி வச்சால் அந்த மிளகு சேர்த்தா சிக்கன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வரும்